அண்ணா இந்த பஸ் உடுமலை போகுமாங்கண்ணா ஆ சரிங்ண்ணா அண்ணா எனக்கு வந்து நாங்கள் உடுமலை வரைக்கும் போகணும் எனக்கு ரூட் தெரியாது நீங்கள் தான் பார்த்து என்னை இறக்கிவிடணும் ஓகேவா ஆ சரிங்ண்ணா ம் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்னை வந்து கரெக்டான கரெக்ட் டைமுக்கு வந்து இறக்கிவுட்டுட்டீங்க நீங்கள் வந்து அந்த டைமுக்கு வந்து இறக்கிவிடாட்டி நான் லேட்டாக தான் போயிருக்கணும் அந்த ஒர்க் அந்த டைம் கரெக்டாக போனாலும் அந்த ஒர்க் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சது ரொம்ப நன்றிண்ணா ஆ சரிங்ண்ணா எனக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தது கூட இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் என்னை வந்து எனக்கு எதுவுமே தெரியாது இந்த இந்த ஊருக்கு தான் போகுமான்னு கூட எனக்கு தெரியல இந்த பஸ் இருந்தாலும் உங்கள் நீங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணதால நான் கரெக்ட் டைமுக்கு அந்த ஊருக்கு போக முடிஞ்சது அந்த ஊ ஊர் அந்த வேலையும் சரியாக முடிக்க முடிஞ்சதுண்ணா ரொம்ப தேங்க்ஸ்கண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ நான் நெக்ஸ்ட் டைம் கூட போகணுன்னா கூட உங்கள் பஸ்சிலே வந்துடுறேங்கண்ணா கரெக்ட் டைம் இப்போது என்ன டைம்க்கு வரும்ன்னு மட்டும் சொல்லுங்கண்ணா நான் எப்பையுமே இந்த இதுலேயே போய்ட்டு வர மாதிரி கூட நான் பார்த்துக்குறேங்ண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ ஓகேங்கண்ணா எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்ண்ணா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எல்லாம் பொறுமையாக பண்ணிங்கண்ணா எனக்கு ரூட் சொல்லி ரூட் சொல்லி அது சரியாக பண்ண வச்சுங்க ரொம்ப தேங்ஸ்ஸுங்கண்ணா ஆ சரிங்ண்ணா ஒவ்வொருத்தவங்க வந்து இப்படி இந்த மாதிரி எறக்கிவிட அந்த மாதிரி சொன்னால் சத்தம் போடுவாங்கண்ணா ஆனால் அந்தமாதிரி உங்குளுக்கு கோவம் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கூலாக ஹாண்டில் பண்ணிங்கண்ணா தப்பாக எதுவுமே நடந்துக்கலை தப்பாகவும் எந்த வார்த்தையுமே பேசல பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கண்ணா அதனால் ரொம்ப தேங்க்ஸ்ஸுங்கண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ இந்த டைம் ரிட்டன் எத் எத்தனை மணிக்குங்கண்ணா இந்த பஸ் போகும் ரிட்டன் ஆ அப்படியாங்ண்ணா சரிங்ண்ணா நான் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிட்டு வந்துடுறேங்ண்ணா ஓகேங்கண்ணா தேங்கிங் தேங்க்யூங்கண்ணா